ஹலோ ஆ ஆமாம் மேம்

ம் ஓகே மேம் உங்களோட அந்த வாலுக்கு அடிக்கணுமா இல்லை ஹவுஸ் ஃபுல்லாக அடிக்கணுமா மேம் ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் உங்களுக்கு எந்தமாதிரி டிஸைன் வேணும் என்ன டிஸைன் மேம் எதிர்பார்க்குறிங்க ஓகே மேம் நீங்கள் வந்து எங்களோட ஆல்ரெடி கஸ்டமருன்றதுனால நான் எங்களோட டிஸைன் அதாவது ப்ராஸ்பெக்ட்டெஸ்ல இருக்கிற டிஸைன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ செண்ட் பண்ணுறோம் மேம் நீங்கள் பார்த்து செலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னு சொல்கிறிங்க டிஸைன் செலெக்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மேம் நாங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு பண்ணித்தர்றோம் ஆ நாங்கள் நீங்கள் என்ன டிஸைன் செலெக்ட் பண்ணுறிங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி அமௌண்ட் ஆகும் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம்

ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக வேணுமா மேம் ஓகே ஓகே மேம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நாங்கள் செண்ட் பண்ணுறோம் நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நாங்கள் அமௌண்ட்டு பற்றி நாங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறோம் மேம் ஓகே ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம்